முன்னாடி ரெசிபி சேனலில் டிவி நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா கேப்டன் டிவி ஜெயா டிவி டிராவல் எக்ஸ்பீரியன்ஸு அப்புறம் என்னது சன் டிவி இதுலலாம் வர அந்த சமையல் நிகழ்ச்சிகளை நான் விரும்பி பார்ப்பேன் அதில் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸு நாம இது ஏற்கனவே இது செஞ்சது தான அட நம்ம செஞ்ச டிஷ் தான் அவங்களும் செய்கிறாங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்ட விஷயங்கள் கூட நடந்துருக்குது நமக்கு கூட இவ்வளோ சமையல் தெரிஞ்சுருக்கேன்னு என்ன அப்போ சந்தோஷப்பட்டேன் நா சில டிப்ஸுலாம் சொல்கிறாங்க அல்லது புக்கில் எல்லாம் கூட படிக்கிறோம் அதெல்லாம் தெரியாத விஷயங்கள் கூட நம்ம பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கும் எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் ஒரு தரோம் முள்ளங்கியும் கடல்ல பருப்பு ஊற வச்சது சேர்த்து செய்ய சொல்லி ஒரு டிவி சேனலில் பார்த்தேன் அதை ட்ரை பண்ண அப்படின்னு வீட்டில் சொன்னாங்க நானும் செஞ்சேன் அற்புதமா வந்தது அதேபோல ஒரு கத்திரிக்காய் மசாலா கத்திரிக்காய்னு அது எனக்கு நிறையா ஃபேமஸ்ஸு உண்டாக்கி கொடுத்துருக்காங்க ஒரு நாண்வெஜ்ஜு கூட இந்தளவுக்கு டேஸ்ட்டா இருக்கா அல்லாட்டி தூக்கி சாப்பிடுட்டிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மேடம் பெயரு நான் மறந்துட்டேன் அவங்க வந்து ஒரு கேட்டரிங் காலேஜு பிரின்ஸ்பல் மேடம் பெயரு தான் மறந்துட்டேன் சரியா ஞாபகம் இல்லை வேற அப்போ ஐயாஸ் ஐயா சமையல்னு ஒரு அவரு நாண்வெஜ் செய்கிற இதெல்லாம் பார்த்துருக்கேன் ஏதாவது நாண்வெஜ் செய்கிறதுல என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மசாலா எப்படி போடணும் தண்ணி எப்படி ஊற்றணும் அப்படிங்கிறது சிலதெல்லாம் நானாவே வந்து இப்போ எல்லாம் இந்த பொரியல் செய்கிற பொழுது நான் சொல்கிற டிப்ஸு புடலங்க செய்கியிறீங்கன்னு வெச்சுக்கங்க புடலங்கா மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ரொம்பெல்லாம் வேண்டாம் தேவையான தண்ணியை ஊற்றி மூடி போட்டு வேகவிட்டதுக்கப்பறம் தண்ணி சுன்றபோது கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பும் தேங்காய் பூவும் போட்டு பெரட்டி எடுத்து பாருங்க சாப்பிடாதவங்க கூட சாப்புடுவாங்க இது புடலங்கா முட்டைக்கோசு கேரட்டு பீன்ஸு எல்லா காய்க்குமே பொருந்தும் சூப்பராகருக்கும்